எங்கள் இடத்துல வந்து சுற்றுலாத்தலங்கள் வந்து சரி செய்ய சொல்லுவேன் குப்பை கிப்பை இதெல்லாம் கிடந்தா அது எடுத்து டெஸ்பினில் டெஸ்பினில் போட சொல்லுவேன் அதுக்குன்னு தனியாக ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு ஒரு டெஸ்பின் வச்சு குப்பையை இங்கே போடவும்ன்னு எழுதி மக்கும் குப்பை மக்கா குப்பை தனித்தனியாக பிரித்து குப்பையை போடணும் அதுக்கப்புறம் வரவங்க யாரும் உள்ளே குப்பைகளை கீழே போடக்கூடாதுன்னு சொல்லி போர்டெலாம் மாட்டணும் சுற்றுலாவில் இருக்கிற பறவை விலங்கு இந்த மாதிரி எந்தவொரு விலங்கும் பாதிப்படையாத மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி சுற்றுலாவை மேம்படுத்த கிராம பஞ்சாயத்துக்கு என்னுடைய பரிந்துரையை நான் சொல்லுவேன்